ஆ வணக்கம் நான் வந்து நம்ம வெளியூரில் வந்து இருக்கோம் இன்னைக்கு நைட்டு நம்ம அட் மூவி போகிறோம் மூவியில் வந்து நல்ல த்ரில் மூவி பார்க்கப் போகிறோம் நைட்டில் நைட் ஷோ பார்க்க போகப் போகிறோம் டிக்கெட் நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் புக் பண்ணதில் வந்து நம்ம இப்போது பார்க்கப் போகிறோம் படம் ஆன்லைன் புக் ப டிக் பண்ணதில் சீட்டு வந்து ஒன்றா கிடைக்கில வேரியேஷன் ஆகுது அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் அந்தந்த டிக்கெட்டை வந்து மொபைலில் அமுச்சிர்றேன் நீங்கள் த்யேட்ரு உள்ளே போகும் போது அந்த டிக்கெட்டை காமிச்சி நீ உள்ளே போனால் போதும் நம்ம வந்து ஷார்ப்பாக இத்தனை மணிக்கு நம்ம வரேன்னால் வந்துடுங்க நம்ம போயிடுவோம் நம்ம போய் பார்த்துட்டு நைட்டு மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் நம்ம ஆன் டிக் இப்போ நம்ம டிக்கெட் பு புக் பண்ணதால் ஆன்லைனில் வந்து அதை பார்த்து இப்போ பத்திரமா உ உள்ளேப் போகணும் ஏன்னால் மிஸ் ஆகிட்டுனா வெளில நிற்க வைக்கிறாங்க அப்போ நம்ம என்ஜாய்மெண்ட்டெல்லாம் குறைஞ்சிரும் ஓகேவா அதெல்லாம் பார்த்துக்கங்க நம்ம வந்து டிக்கெட்டை உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் வாட்ஸப் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு அந்தந்த சீரியல் நம்பர் படி அந்த சீட் நம்பரில் போய் உக்காந்துருங்க நம்ம என்ஜாய் பண்ணுறோம் நம்ம மூவி போய்விட்டு வந்துட்டு ஐஸ் க்ரீம் சாப்பிடப் போகிறோம் ஓகேவா